ஹலோ ஹலோ சார் வணக்கம் சார் வணக்கம் ஜவஹர் ஸ்கூல் டென்த்து பி கிளாஸ் டீச்சராக நீங்கள் சார் நான் இந்த பேரெண்ட்ஸ் மீட்டிங் ஒரு நாள் வச்சுருந்தீங்க என்னால் அன்னைக்கு வர முடியல மணிசேகரன் மணிசேகரன்னு பேர் சார் எஸ் மணிசேகரன் அவனுடைய பிராக்ரஸ் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்கலான்னு ஃபோன் பண்ணன் சார் ஆமாம் டென்த்து பி செக்ஷன் எஸ் மணிசேகரன் பி செக்ஷன் டென்த்து பி மணி எஸ் மணிசேகரன் ஆ பார்த்து கொஞ்சம் சொல்லுங்கள் சார் பார்த்து கொஞ்சம் சொல்லுங்கள் ஆமாம் அந்த ப்ராக்ரஸ் ப்ராக்ரஸ் எப்படி இருக்கான் எப்படி படிக்கிறான்னு கொஞ்ச சொல்லுங்கள் சார் ஆ அப்படியா ஆ ஆ ஆ ஆ அவன் சொன்னான் சார் அவன் சொன்ன என்கிட்ட வந்து என்கிட்ட வந்து கிளாஸ் டீச்சர் உங்களை வர சொன்னாருப்பானு சொன்னால் ஆனால் எனக்கு அன்னைக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருந்துது எங்கள் சொந்தக்காரவங்க ஃபங்க்ஷன்னு அங்கே போயிவிட்டேன் அதனால் வர முடியல அவன் சொன்னான் ஆனால் என்னால் வர முடியல அதற்காகத்தான் நான் இப்போ ஃபோன் பண்ணி உங்களை கேட்குறேன் சரிங்க சார் எப்படி இருக்கான்னு சொன்னீங்கன்னா பரவாயில்லை இல்லை இந்த டெஸ்ட்டில் கொ குறச்சி இருந்தால் கூட நான் அடுத்த டெஸ்ட்டில் அடுத்த டெஸ்ட்டில் நான் சரி பண்ணிடுறேன் சார் கொஞ்சம் அவனை பார்த்துக்குங்க அவனை பார்த்துக்குங்க நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு சொல்லுங்கள் எனக்கு சொல்லுங்கள் அவனை பற்றி எப்படினாலும் சொன்னாலும் சொல்லுங்கள் நான் வந்து அவனை கண்டிக்கிறேன் நல்லா தான் ப நல்லா தான் படிக்க வைக்கிறேன் படிக்க வச்சிடுறேன் சரிங்களா ஆ ஆ ம் ம் ம் ம் ம் ம் ம் ம் ஆ சரிங்க சார் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் அவனை கொஞ்சம் கவனிச்சு கொஞ்சம் சொல்லுங்கள் அவனை அவன் தான் ஏ பை எனக்கு ஒரே பையன் கண்டிப்பாக அவன் வந்து ஒரு டாக்டராகவோ ஒரு இன்ஜினியராகவோ கண்டிப்பாக வரணும் அதற்கு நீங்கள் தான் கொஞ்சம் ஒத்துழைக்கணும் கொஞ்சம் பார்த்துக்குங்க சார் சரிங்களா ஆ சரிங்க சார் சரி சரிங்க சார் சரி நானும் வீட்டில் வந்து படிக்கிறானான்னு சொல்லிட்டு கண்காணிக்கிறேன் கண்காணிக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க சார் நன்றி சார் நன்றி சார் நன்றி சார் ஆ சரி வணக்கம் வணக்கம்